விவசாயம் செய்கிறோங்க விவசாயம் செஞ்சு ஒரு கீரை போடுகிறோம் கேரட்டு அப்புறோம் கொத்தமல்லி புதினா இந்தமாதிரி எல்லாம் விவசாயத்தில் போட்டு நம்ம அதை கூலி ஆளுங்களை வச்சு அதை அறுவடை செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு போகிறது எடுத்து அதெல்லாம் கட்டு எல்லாம் கட்டி ஒரு துணி ப இதில் கோணிப்பைல போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்தி அதை எடுத்துகிட்டு போகணும்னா எடுத்துகிட்டு போகிறோம் போகிறோன்ற நே நேரத்திலங்க ஒரு ஆட்டோ கிடைக்கிறதுல ஒரு பஸ்ஸு வர்றதில் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக அது காத்திருந்து நாம் வந்து ஏதாவது ஒரு ஆட்டோ வருமா இல்லை ஏதாவது ஒரு வண்டி வருமான்ட்டு மழை வெயில்னு கூட பார்க்காம அது அது உரிய நேரத்தில் போய் நாம வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்போது தான் அது வியாபாரத்துக்கு போகும் இல்லைனா அந்த அந்த பொருட்கள் எல்லாம் அந்த விவசாயப் பொருட்கள் எல்லாம் கெட்டுடும் அந்த நேரத்தில் வந்துங்க எங்களுக்குன்ட்டு ஒரு வண்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ந நான் நான் நினைக்கிறேங்க அப்படி நம்ம நேரத்துக்கு வந்துச்சின்னால் இன்னும் நல்லதுங்க கொஞ்சம் சிரமங்கள் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும்